எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் எப்பவுமே வருஷம் வருஷம் புரட்டாசியப்போது திருப்பதி போவோம் திருப்பதி எப்படி போவோம் அப்படின்னா இங்கேருந்து ட்ரைன் ஏறிட்டு எங்கள் ஊர்லேருந்து ட்ரைன் ஏறி திருப்பதிக்கு ட்ரைனில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறி அங்கே ரெண்டு திருப்பதி சொல்வாங்க கீழ்திருப்பதி மேல்திருப்பதின்னு சொல்வாங்க மேல்திருப்பதிக்கு போகணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு பாதைகள் போகலாம் ஒன்று நடைப்பயணம் வந்து வழியாக போகலாம் இன்னொன்று பயணம் பண்ணி போகலாம் பஸ்ஸில் ஸோ மேல்திருப்பதிக்கு நாங்கள் எப்பவுமே பஸ்ஸில் போனதே கிடையாது கா நடந்துதான் போவோம் காலால் நடந்து தான் போவோம் கீழ்திருப்பதியில் இறங்கிட்டு அங்கேருந்து ட்ரைன் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு பஸ் புடிச்சு கீழ் திருப்பதி அடிவாரத்தில் இறங்கி அடிவாரத்துலேருந்து நாங்கள் நடக்க ஆரம்மிச்சோம் அப்படின்னா நாலு மணிக்கு நாங்கள் அங்கே போய் சேருவோம் நாலு மணிக்கு நடந்துவிட்டு ஆரமிச்சு நைட்டு பன்னெண்டு மணிக்குதான் மேல்திருப்பதியை போய் அடைவோம் ஸோ அந்த அவ்வளோ நேரம் ட்ராவல் இருக்கும் நடைப்பயணம் அப்போது வந்து நான் நிறைய விஷயங்கள அந்த நடைப்பயணத்தப்போது பார்ப்போம் அங்கெல்லாம் நிறைய மலை மலை மலைப்பகுதி இல்லையா அது அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க பொருட்களலாம் ட்ரக்கில் வச்சு எடுத்துட்டு போய் விக்குவாங்க அங்கேயும் எல்லாமே இருக்கும் நம்ம என்னெல்லாம் கீழே பார்க்குறோமோ அவ்வளவும் மேலேயும் இருக்கும் அந்த மாங்காவை வந்து உப்பு தடவி வச்சுருக்குறது வெள்ளரிக்காய் வச்சுருக்குறது நாவல்பழம் வச்சுருக்குறது இந்த அப்புறம் தர்பூசணி வச்சுருக்குறது அப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அங்கே அவங்கள்கிட்ட இருக்கின்ற காய்க்கின்ற பழங்களையும் அவங்க வச்சுருப்பாங்க அவ்வளவும் அங்கே சைடில் குட்டி குட்டி கல்லாலேயே அவங்க குடஞ்சி வச்சுருப்பாங்க அவங்களுடைய வீட்டை கடைகளை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அங்கே இட்லி தோசை எல்லாமே கிடைக்கும் நம்ம பசிக்குது அப்படின்னா அங்கே நம்ம சாப்பாடும் வாங்கிக்கலாம் கோல்ட் ட்ரிங்க்கும் இருக்கும் அப்போ சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா கோல்ட் ட்ரிங்க்லாம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கவே தேவைக் கிடையாது அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி மாதிரியே இருக்கும் எல்லாமே அந்த அளவுக்கு கூலிங்காக இருக்கும் மலைப்பகுதி இல்லையா மேலே போக போக போக கூலிங் ஜாஸ்தியாகிக்கிட்டே இருக்கும் நாங்களுமே போகிறப்ப வட்டர் ஸ்வெட்டர் எடுத்துட்டு போயிடுவோம் மலையில் போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா அங்கே இன்னும் ஜாஸ்தி கூலிங்காக இருக்கும் ஃபேனே இருக்காது கால் தரையை கூட கீழே படமுடியாது அந்தளவுக்கு கூலிங்காக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மான்களை பார்ப்போம் பெரிய சிலைகள் செதுக்கி வச்சுருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அனுமார் சிலைகளெலாம் பெருசு பெருசாக இருக்கும் அங்கே அங்கெல்லாம் நின்று இப்போது ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என் தம்பி எங்கள் அக்கா அம்மா அப்பா எல்லாரும் போவோம் என் தம்பி என்னை விட கொஞ்சம் உயரமாக இருப்பான் அவன்தான் என்னை வச்சு ஃபோட்டோ எடுப்பான் அந்த அனுமார் சிலைக்கிட்ட அப்புறம் மானெல்லாம் அங்கே வளர்ப்பாங்க சைடில் குடஞ்சி அதாவது இந்த படிகளை மட்டும் அழகாக செதுக்கி வச்சுருப்பாங்க மற்ற இடங்கள் எல்லாம் நார்மலாக அப்படியே முட்கள் அப்புறம் முள்ளு மரங்கள் கற்கள் எல்லாம் உடஞ்சி அந்தமாதிரி தான் இருக்கும் அந்த இடத்தில் அழகாக செதிக்கிட்டு மான்களெல்லாம் வளர்த்துற வளர்த்துருப்பாங்க குரங்குலாம் அங்கே இருக்கும் அப்புறம் மேலே போக போக அங்கே ஹண்ட்ரட் படிகள் ஏற ஏற ஆயிரம் நூறு படிகள் ஏற ஏற அங்கே எழுதி வச்சுருப்பாங்க நூறு படிகள் கம்ப்ளீட்டட் அந்த மாதிரி மேலே போக போக போக கூலிங்கும் ஜாஸ்தியாக இருக்கும் என் தம்பி தான் ஒரு ஒரு இடத்துலயும் போய் நின்று நின்று ஃபோட்டோ எடுக்க சொல்லுவான் ஃபோட்டோ எடுப்போம் பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட்டுல்லாம் வந்து ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் இது வரைக்கும் போட்டதே கிடையாது நான் எப்போவுமே என்னோடய வாட்ஸப் ஸ்டேட்டஸாக தான் என்னோடய ஃபோட்டோஸெல்லாம் நான் போடுவேன் அப்போது வந்து எப்படியெல்லாம் நான் ஃபோட்டோ போடுவேன் அப்படின்னா எப்போது நான் ட்ரைன் ஏறி ஸ்டார்ட் பண்றோனோ ட்ராவலை அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ போடுவேன் அதுக்கப்புறம் மேலே ட்ரைனில் போய் எண்ட் ஆனதுக்கப்புறம் டெஸ்டினேஷனில் போய் ஒரு ஃபோட்டோ போடுவேன் அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறிட்டு போய் கீழ்திருப்பதி போனீங்கன்னால் அங்கே ஒரு ஃபோட்டோ போடுவேன் அந்தமாதிரி நான் கரெக்ட்டாக எங்கெல்லாம் இறங்கி அந்த இதுக்கு வந்தோன்ன பகுதிக்கு வந்த உடனே நான் எடுத்து ஸ்டேட்டஸாக போட்டு வைப்பேன் இந்தமாதிரி தான் என்னுடைய பயணம் வந்து தொடர்ந்து இருக்கும்